பையனோடைய கல்யாணம் போய் எத்தனை தடவ பொண்ணு பார்த்தோம் அங்கே பார்த்தோம் சிங்காடு புதுவூரு ஏரிமலை கோட்ருமலை இந்த மாதிரி பிக்குவளி பாலக்கோடு எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் ஒன்றுமே செட்டாகலை பொண்ணு மறுபடியும் போய் இந்த பாப்பார்பெட்டிக்கிட்ட முத்தூரில் சொல்லிணுங்கறான் அங்கே வந்து பொண்ணு பார்த்து இன்னும் பேர் வரிசலாம் பார்க்கலாம் அப்படின் சொல்லிணுங்கறாங்க அது போய் பார்த்துட்டு வந்து திருப்பும் ஐயர்கிட்ட போய் அவங்கள்லாம் வந்து பார்த்துட்ட பின்னாடி தான் டேட்டுக்கு இதாகும் டேட்டு பார்த்துட்ட பின்னாடி நல்லாந்துச்சினா நாங்கள் வந்து பத்திரிக்கை அடித்து கல்யாணம் பண்ணலான் இப்போ முடிவு பண்ணிணுங்கறோம் இன்னும் பொண்ணு வீட்டுக்காரு வரல எப்போ வராங்கனே தெரில வந்த பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து பார்த்த பின்னாடி தான் மண்டபம் பேசணும் வாத்தியக்காரு பேசணும் சாப்பாடு பண்றவனுக்கு பேசணும் அதுக்கு பின்னாடி வந்து அதுக்குலாம் அட்வான்ஸ் கொடுக்கணும் பார்த்துட்ட பின்னாடி ஓரளவு கல்யாணம் பண்ணலானு இருக்கிறோம் அந்த கல்யாணத்தில் ஆக வேண்டிய வேலைங்கள்லாம் இன்னும் பார்க்கணும் பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சொன்ன பின்னாடி தான் பார்க்கணும் சொன்ன பின்னாடி பாத்துட்டு அது முடிவு பண்ணிட்டு என்ன சாப்பாடு செய்யலாம் இல்லை என்னென்ன ஐட்டம் பண்ணலாம் இது மாதிரிலாம் வாசின் பண்ணும் நிறையா டென்ட்டுக்காருக்கு காசு போய் எவ்வளோ அதெல்லாம் எவ்வளோனு பேசணும் இன்னும் வந்து மண்டபத் போட்டோக்காரரு பேசணும் இவங்கள் போட்டோக்காரரு பேசி இது என்ன எப்படி எடுக்கலாம் போட்டோ மட்டுமா இல்ல அந்த இதெல்லாம் டே எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி முடிவுல்ல என்னான் பார்த்து பண்ணணும் ஓரளவுக்கு நல்லா பண்ணலானு தான் காசு ஒன்று தான் கையில் இல்லை காசு வந்தால் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் என்ன பண்றது தெரில பார்க்கலாம் முடிவு பண்ணி பண்ணலாம்